எல்லா மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய மொழி எதுன்னால் தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தமிழ்மொழிக்கு தலை நிமிர வைக்கிறத்துக்கு ஏற்ப நம்பளுடைய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்மொழியை வந்து எல்லா இடத்திலையுமே வந்து முதலில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு அரசு அலுவலகராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கையொப்பம் எதில் இருக்கணும்னால் தமிழில் இருக்கணும் அப்படிங்கற ஒரு அறிவுரை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் என்னான்னால் தமிழ் வழி கல்வி பயின்றவருக்கு அரசு பணியில் வந்து முதலிடம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லோருமே வந்து தமிழ்மொழியை வந்து அதிகமாக இப்போ வந்து கற்க ஆரம்பிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி இருக்குது சென்ட்ரல் யுனிவர்சிட்டியில வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் அதிகமாக இருப்பாங்கன்னால் அதர் ஸ்டேட்டில் இருந்து வந்து படிக்கிறவங்க தான் இருப்பாங்க கேரளா வேறு அதர் மற்றது மாநிலங்கள்லேருந்து வந்து படிக்கக்கூடியவங்களாகதான் இருப்பாங்க மற்ற மாநிலத்திலிருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ என்னா பண்றாங்க அப்டின்னாக்கா அவங்க மொழியின் மீது ஆர்வம் இருந்தாலும் கூட தமிழ்மொழியை வந்து அதிகமாக விரும்பி இப்போ கற்றுக்குறாங்க இதனாலே இப்படிக்கா அவங்க கற்றுக்கும்பொழுது நம் தமிழ்மொழி வந்து எல்லாப் பக்கங்களிலும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்தான் சொல்லலாம் எனக்கு வந்து தமிழ்மொழின்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் வந்து நான் வந்து அதிகமாக ஆங்கிலத்தை பயன்படுத்துறதை விட தமிழ்மொழியைதான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் காரணம் நம்மவங்க தமிழ் பெருமைய நம்மதான் சொல்லணும் நம்ப சொல்லாமல் வேறு யார் சொல்ல முடியும் அப்படிங்கற ஒரு மனநிலைக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு காரணமே தமிழக அரசுதான்